இப்போ வந்து மருத்துவத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து ரொம்ப வந்து ஒழுங்காக பார்க்குறதோ அப்படிலாம் இல்லை அரசு மருத்துவமனையில் ஒழுங்காக பார்த்தா நம்ப ஏன் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னா அரசு மருத்துவமனையில் வந்து அவங்க வந்து சொல்லுறாங்க ஆனால் வந்து கரெக்டாக இது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து யாருக்குமே இருக்க மாட்டுகு இதே இது தனியார் மருத்துவமனை அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ காசு கொடுத்தாவாது நம்ப வந்து நம்ப உயிரையோ இல்லை எதையோ காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி தான் தனியார் ஆஸ்பத்திரியை தேடி நம்ப போகறோம் ஆனால் இப்போ உள்ள அரசாங்கம் வந்து நிறைய திட்டத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க கலைஞர் இருந்தப்போ வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இப்போ வந்து முதலமைச்சர் ஒரு காப்பீ காப்பீட்டு திட்டம் இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து மோடியும் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஆறு லட்சம் வரை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மோடி ஒரு மருத்துவ காப்பீ திட்டம் வந்து இது பண்ணிருக்காங்க இப்போ அதனால இதெலாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ப வந்து ஏதாவது ஒன்று ஆப்ரேஷனோக பண்ணணும் அப்படின்னாலோ நம்ப வந்து நம்பளுடைய நகையோ இல்லை வீடையோ வித்தோ இல்லை அடைமானம் வச்சோ தான் நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால நல்ல மருத்துவம் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து காசையுமே கொஞ்சம் கம்மி பண்ணி மருத்துவம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும்